ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம் எந்த ஸ்டாண்டடுக்கு ஆ ஆ ஆ ம் ம் ம் ம் சரி

ம் ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு ஆ எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணணும் அதில் அட்டன்ட் பண்ணி அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் நாங்கள் சேர்த்துக்க முடியும் நீங்கள் எவ்வளோ மார்க் சொன்னிங்க எய்ட்டி ஃபைவ் பர்செண்டேஜ் வாங்கிருக்குறாங்களா எய்ட்டி ஃபைவ் பர்செண்ட் வாங்கியிருக்குறாங்களா பரவா இல்லைங்க நல்ல பர்செண்டேஜு தான் வாங்கியிருக்குறாங்க நீங்கள் வரும்போது அவங்களோட சர்ட்டிஃபிக்கேட்ஸ்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துருங்க முன்னாடி படிச்ச ஸ்கூலோட சர்ட்டிஃபிக்கேட்ஸ் லெவன்த்து சர்டிஃபிகேட் அப்புறம் ஃபோட்டோக்ராஃபரு அஃபாஸ்ட்ராஃபிஎஸ் ஃபோட்டோக்ராஃபர் அதெலாம் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்கேன் காப்பி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஃபார்மெட்டுலாம் சொல்லுறோம் அதுக்கு இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக் கொடுக்கணும் அதில் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணிருந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக சேர்த்துப்போம் ஏன்னா நாங்கள் இப்போ போன டென்த்தில் ஹண்ரட் பெர்செண்ட் காமிச்சுருக்கோம் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்பிடேஷன் இருக்கு

ஆ பீஸ்லாம் ரொம்ப ஒன்னும் பெருசாக இல்லை எல்லா ஸ்கூலும் வாங்கறப் போல தான் நாங்களும் வாங்கறோம் ஹாஸ்டல் ஃபீஸு ஹாஸ்டல் கூட வருது உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அதுக்கு ஆ நீங்கள் மண்டே வரும்போது கால் பண்ணும் போது மார்னிங் வரும் போது கால் பண்ணிட்டு வாங்க போடுறதுக்கு ஆஃபீஸ் நம்பர் வாங்கிக்கோங்க ஆ சரி தேங்க் யூ